இப்போது எங்கள் பகுதியில் வந்து என்னா மாதிரி ஃபுட் ஐட்டம்லாம் வந்து இருக்குதுன்னு சொல்லி பார்த்தா இது அந்த காலத்தில் வந்து மண்பானை சாப்பாடுன்னு சொல்லி கொடுத்தாங்க இப்போது அது மாதிரி வந்து இப்போது இப்போது வந்து ஆரம்பித்திருக்காங்க எல்லா இடத்துல ஒரு சில பகுதிகளெலாம் வந்து மண்பானை சாதம்னு சொல்லி கறி சாப்பாடு எல்லாமே வந்து மண்பானை ஐட்டம் மண்பானை பேஸ் பண்ணி எல்லாமே வந்து யூஸ் பண்ணி சாப்பாடு போட்டுட்டிருக்காங்க இதே வந்து ஸ்நாக்ஸ் வந்து வீட்டிலேருந்தே வந்து சீடை தட்டை இதெல்லாம் சொல்றாங்கன்னு வையுங்களேன் அதெல்லாம் வந்து இப்போது இவங்களா வந்து தானாக வந்து செஞ்சு அதை வந்து விற்றுட்ருக்காங்க இதே ஃபுட் ஐட்டம்ஸ் வந்து நிறைய ஹோட்டல்ஸில் எல்லாம் வந்து இருக்குது எல்லா நேரமும் வந்து எல்லா இடத்துலையும் வந்து எடுத்துட்டு போக முடியாது இல்லைங்களா அந்த நேரத்துக்கு வந்து நல்ல ஆரோக்கியமான சாப்பாடு வந்து கிடைக்கிற மாதிரி வந்து இங்கே ஃபுட் ஐட்டம்ஸ் வந்து நிறையவே இருக்குது அது சாப்டாலும் வந்து கேழ்வரகு கூழ் இது கம்பங்கூழ் இதெல்லாம் வந்து இது ரோட்டு சைடில் வந்து வைச்சிருப்பாங்க இதெல்லாம் சாப்பிடும்போது வந்து நம்மளுக்கு வந்து ஹெல்தியாகதான் வந்து இருக்கும் மிஞ்சி எந்த வித நோயும் பாதிப்பும் வந்து இல்லை இதெல்லாம் வந்து ஃபுட் ஐட்டம்ஸ் வந்து இருக்குது அதே வந்து ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் வந்து இது சோளம் சோளம் சுண்டல் வேர்க்கடலை எல்லாமே வந்து வேகவிச்சி விற்பாங்க